ஹலோ சார் வணக்கம் சார் சார் என்னோடய பேர் மூர்த்தி நாங்கள் பாலக்கோடுலருந்து பேசுகிறேங்க சார் கேப் புக் பண்ணணும் வெளியில் டூர் போகணும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் ஆ இங்கே ஊட்டி கொடைக்கானல் இதுமாதிரி பிரண்ட்ஸ்சுங்களா போயிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரது ஊட்டி கொடைக்கானல் அப்படியே கேரளா சார் இது கேரளாங்றம் பாருங்க கன்னியாகுமரி சாப்பாடெலாம் சார் சாப்பாடு தேவைல்ல வெளியில் அப்படியே பார்த்துக்குவோங்க எல்லாமே ஒரு பத்து பேர் சார் ஆ மொத்தம் டோட்டலா சார் டோட்லு வந்து ஒரு எல்லாம் ஃபிரண்ட்ஸ் சர்குளுங்க சார் ஒரு பத்து பன்னென்டு பேர் வருவாங்க சார் அதுக்கு தகுத்தமாதிரி இருக்கணும் ம் ஆ அப்படிங்களா எவ்வளோ வரும் சார் எப்படி

அப்படிங்களா கிலோ மீட்ருக்கெலாம் எப்படி சரிங்க சார் ஓகே சார் ஓகே சரி நான் பேசிவிட்டு கூட சொல்கிறேங்க ஓகே